எல்லாம் கரெட்டுதாங்க இப்போது இல்லைனு சொல்வதில்ல நம்மளுக்கு என்னென்னாக்கா இப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இப்போ காலேஜ் வரைக்கும் போகிறோம் இல்லைனு சொல்வதில்ல காலேஜ் வரைக்கும் போனால் கபடி இந்த மாதிரி ஃபுட் பாலு பேஸ்கட் பாலு இந்த ஸ்போர்ட்ஸ் இதில் தனியாக கொடுக்குறாங்க இல்லைனு சொல்வதில்ல அதுலேயும்மு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வேலை கிடைக்குது போகிறாங்க அந்த திறமையை வெளிப்படுத்திக்கலாம் எந்த பிரச்சினையும் இல்லை அது மூலயமா ஒரு வாழ்க்கையை வர முடிவு எடுத்துகிட்டு அந்த வழியை அவங்க பார்க்குறாங்க அதுக்குண்டான சௌகரியம் எந்த தொந்தரவும் இல்லையினால் அந்த குழந்தையும் முன்னேறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் தப்பில்ல எந்த தடையும் இல்லாமல் இருந்தால் போதுங்க மொத்தத்தில் நம்மளுக்கு என்னெனாக்கா இப்போது வந்து ஒரு கிரிக்கெட்டாக ஆகட்டும் ஒரு வாலிபாலோ ஒரு பேஸ்கட் பாலோ ஒரு ஃபுட் பாலோ எதாக இருந்தாலும் பெண்கள் முன்னேற்றத்துக்கு நமக்கு முதல்ல முன்னுரிமை கொடுக்கோணும் அதில் வந்து நமக்கு தமிழகம் வந்து மெயினு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க சர்வதேச அளவில் உள்ள நமக்கு வந்து ஒரு ஒரு இடம் கிடைக்கோணும்ன்னு எனக்கு ஒரு ஆசை அதுக்கு நம்ம இந்திய அளவில் வாய்ப்பு கொடுக்கணுனு நான் கேட்டுக்கிறேன் இதுதான் நமக்கு மெயினுங்க ஏன்னால் பெண்கள் வந்து ஆசைப்பட்றது அதுதான் இப்போது சிபிஎஸ்சி படிப்பாகட்டும் சிபிஎஸ்சி இப்போது நம்ம தமிழ்நாட்டில் அது ஒரு தடையாக இருக்குது எனக்கு ஒரு வருத்தமாகவும் இருக்குதுங்க ஏன்னெனு கேட்டால் மருத்துவப் படிப்புக்கு ஆசைப்பட்றோம் ப்ளஸ் டூ அளவுக்கு நிறுத்திடுறாங்க விளையாட்டு அளவுக்கு முன்னேறதுக்கு உண்டான சரி இதுலேயாவது இந்த ம மெடிக்கலில் வரலாம் அப்படினு பார்த்தாக்கா அதுக்கும் வாய்ப்பெலாம் முடக்கியாச்சி ரெண்டாவது விளையாட்டு துறையில் வெளியே வரனோனால் அதுலேயும் தமிழகத்தை சேர்ந்தவங்க பெண்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுது அதுக்குண்டான வாய்ப்பு கொடுத்தாக்கூட எனக்கு சந்தோஷம்தேன் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிணா எனக்கு ஒரு மனதுக்கு ஒரு நிறைவாக இருக்கும் ஏன்னால் நானும் ஒரு தமிழகத்தை சேர்ந்தவன்தான் ஒரு தமிழ் மகளோட அப்பா அதுதான் அந்த ஸ்தானத்தில் நான் கேட்டுக்கிறேன்